ஹலோ நான் ஆதாருக்கு பயோமெட்ரிக்ஸ்க்காக செக்கப்காக சேர்க்குறதுக்கு கொடுத்துருந்தேன் அது வந்து சேர்ந்துச்சா என்னெங்றத கேட்கணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஏன்னால் வந்து பேக்ரௌண்ட் வெரிஃபிகேஷன்னுக்கு வர சொல்லியிருக்காங்க இது வந்து மொபைலோடு சேர்ந்து இருந்தால் தான் அதை வந்து நான் பண்ண முடியும் அதை பண்ணிவிட்டீங்களான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்று ஐந்து ஆறு எட்டு அதே மாதிரி என்னோடய க ஆதாரோடய கடைசி நாலு எண் வந்து எட்டு ஒன்று நாலு எட்டு கொஞ்சம் அந்த பயோமெட்ரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பேக்ரௌண்டு இதுக்கு போக முடியுமே வெரிஃபிகேஷனுக்கு